ஸ்வீகி ஹாப்புன்ற இதை வச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அதில் வந்து எனக்கு முக்கியமாக பரோட்டா மேலே ஒரு ஆசை வந்துச்சு அப்போ அதை பார்க்கம் போது ஒரு பரோட்டா பத்து ரூவான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அது நமக்கு முக்கியமாக வேணுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது நாம சாப்பிடுட்டு மற்றவங்களுக்கு இந்த இடத்துல பரோட்டாவ ஆர்ட்ரு பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம்